சார் கவுன்சிலர் சார் இங்கே அரியலூர் நியூ மார்க்கு ஸ்டீட்லேந்து வே வந்துருக்கேன் சார்

மின்லை மின் மின்லைட் எரியவில ம் எங்கள் தெருவில் மின்லைட்டு எரியவில சார் அங்கே வயிசானவங்க இருக்காங்க பசங்க சின்ன பசங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க இது ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருந்தீங்க ஒன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துருந்தீங்க மீட்டிங்க்கு

இன்னும் போட்டு தரல சார் வார்ட் ந வார்டு எங்கேயோ வெளியே போய்ருக்கார் ஒரு ஃபங் மீட்டிங்க்காக வெளியே போய்ருக்காராம் ஒரு வாரமாக அவர் இன்னும் வரல இன்னும் மின்சாரம் கொஞ்சம் போட்டுவிட்ல அந்த மின்வெளக்கு போட்டுவிட்ல ஆ ஓகே எல்லாம் அந்த வயசானவங்க வயசானவங்க நிறையா பேர் இருக்காங்க ஒரு பாட்டிக் கூடம் நைட் லாரி இடிச்சிடுச்சு சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆ பணம்லாம் எதுவும் தேவைப்படல சார் அதெல்லாம் பரவால்லை சார் கொஞ்சம் மின்சாரத்தை ஒண்டியும் கொஞ்சம் சீக்கிரமாக போட சொல்லுங்கள் சார் மின்விளக்கை ஆ ஓகே சார் வேறு எதுவும் பிரச்சனலாம் இல்லை சார் அதான் சார் வ சின்ன பசங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஒ கோ வார்ட் மெம்பர்கிட்ட சொல்லி போட்டுக் கொடுங்க சார் ஆ நாலு சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஆ ஓகே சார் இந்த தெரு லைட் ஒண்டியும் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் போட்டு விடுங்கள் சார் கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்தில் ரெண்டு நாளில் போட்டுக் கொடுக்க சொல்லுங்கள் சார் வார்ட் மெம்பர்கிட்ட சொல்லி ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்